இந்திய நாட்டில் உள்ள தமிழ்நாடு மாநிலத்தை பற்றி விரிவாக்குக தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை சென்னைக்கு மற்ற பெயர் என்றால் மதராஸ் மெட்ராஸ் தமிழ்நாட்டின் பரப்பளவு ஒரு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்து ஐம்பது எட்டு ஐம்பத்து எட்டு சதுர கிலோமீட்டர் தமிழ்நாட்டின் எழுத்தறிவு பெற்றோர் எத்தனை சதவீதம் எண்பத்து எண்பது சதவீதம் தமிழ்நாட்டின் ராஜ்யசபா இடங்கள் எத்தனை பதினெட்டு தமிழகத்தின் தற்போதைய மாநகராட்சிகள் எத்தனை பத்து தமிழகத்தில் எத்தனை மாவட்டங்கள் உள்ளன முப்பத்தி ஒன்பது தமிழகத்தில் உயர்நீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது சென்னை தமிழ்நாட்டின் சுண்ணாம்பு பகுதி என்று அழைக்கப்படுவது அரியலூர் தமிழகத்தின் நுழைவுவாயில் எது தூத்துக்குடி தமிழகத்தின் கடற்கரை பெற்றுள்ள மாவட்டங்கள் எத்தனை பதிமூன்று தமிழ்நாட்டின் முதல் இரும்புப் பாதை எது ராயபுரம் முதல் வாலாஜா வரை தமிழ்நாட்டின் கல்வியறிவில் முதல் மாவட்டம் கன்னியாகுமரி தமிழ்நாட்டில் முதல் வானொலி நிலையம் எது

சென்னை மாநிலம் இப்போது தமிழ்நாடு எனப் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒம்பது ஜனவரி பதினாலு மிகப்பெரிய காற்றாலை உள்ள இடம் எது முப்பந்தல் தமிழ்நாட்டின் தெற்களஞ்சியம் எது தஞ்சாவூர் தமிழ்நாடு மத்தியப் பல்கழகம் எங்குள்ளது திருவாரூர் தமிழகத்தின் ஏலக்காய் நகரம் எனப்படுவது போடிநாயக்கனூர் கீழைநாடுகளில் எதனஸ் என்று அழைக்கப்படுவது எது மதுரை தென் தமிழகத்தின் ஆக்ஸ்போர்டு என அழைக்கப்படுவது பாளையங்கோட்டை